தொழில்நுட்ப வளர்ச்சி இண்டர்நெட் இது ரெண்டும் நம்ம தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு இருக்குது அதாவது நம்ம தமிழோட அருமைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பழைய நூலகங்களுக்கு சென்று அந்த புத்தகங்களை வந்து படித்தோம்னாதான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த நிலைமைதான் ரொம்ப நாளாக இருந்தது இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க பார்த்தோம்னா தமிழ் புத்தகங்கள் இல்லை பழமையான புத்தகங்களை எல்லாத்தையும் இணையத்தளத்தில் பதிவிட்டிருக்காங்க இப்போ இணையத்தளத்தில் அந்த புத்தகங்களை தேடி எல்லாேரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக இந்த கோவிட் காலங்களில் நமக்கு இருந்த வீட்டில் இருந்ததுனால் அது இணையத்தளத்தின் பயன்பாடு அதிகரிச்சுது அந்த நேரங்களை தமிழ்மொழியை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்மொழியின் வரலாறு அது உருவான விதம் அதை பேணி காக்க அப்போது யார் யாரெலாம் வந்து என்னெனா செஞ்சாங்க தமிழ் சங்கங்களின் பங்களிப்பு என்ன இந்த மாதிரி நிறையா கருத்துக்களை வந்து உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழி மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பாக திருக்குறள் இருக்குது அப்படின்னா முன்னாடி திருக்குறளோட அருமைகளை வந்து தமிழர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் இன்னிக்கு திருக்குறளை அனைத்து மொழிகளிலும் பதிவிறக்கம் செஞ்சுருக்கறதுனால அந்தந்த மொழியில் இருக்கிறவங்க அந்த திருக்குறளின் பெருமைகளை எளிதாக அவங்க புரிஞ்சுக்கிட முடியுது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அயல்நாடுகளிலும் திருக்குறளை வந்து அதிகமாக விரும்பி அதனோட பயன்பாடுகளையும் பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு குறளுக்கும் அதுக்கான பொருளை அறிஞ்சுக்க முடியுது இது ஆங்கிலத்திலையும் மொழி பெயர்ப்பு பண்ணியிருக்கிறதுனால மற்ற அனைத்து உலகநாடுகளும் அதை வந்து எளிதாக அவங்களால் கற்றுக்க முடியுது இவ்வாறாக பல்வேறு நூலகங்களை இப்போ வந்து நம்ம இணையத்தளத்தில் படிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய இணைய பழைய புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறுகள் தமிழர்களின் பண்பாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ருக்காங்கன்னா ஒலி அளவிலேயும் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம அதை கேட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ராஜா இருந்தாங்க அவங்க எப்படி தமிழ் சங்கங்களெலாம் வச்சு தமிழில் வந்து பாதுகாத்தாங்க அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மாதிரி தகவல்களை நம்ம புத்தகங்கள் மூலயமாதான் முன்னாடியெலாம் கிடச்சிட்டுருந்துது இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ எஃப்பெம்லாமே உங்களுக்கு வந்து அந்த தகவலை தெரிவிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்குது அதனால நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தகவலை நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சொல்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது இந்த இண்டர்நெட் மற்றும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படி இல்லைனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகாது ஏன்னால் புத்தகங்களை ஓரளவுக்குதான் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் குறிப்பிட்ட நாள்களில் அந்த புத்தகங்கள் வந்து பழுதடைஞ்சுடும் அதுக்கப்புறம் அதை வந்து பராமரிக்க முடியாத மாதிரியும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஆனால் இந்த பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணும்னாலும் கேட்டுக்கலாம் அதே மாதிரி இணையத்தளத்தில் எப்பவுமே அது இருக்கும் அதனால் எந்த இடத்துலருந்து வேணும்னாலும் நம்ம அதை வந்து கேட்டு அதோட தன்மைகளையும் அதோட பெருமைகளையும் உலகுக்கு அறிவிக்க முடியும் இவ்வாறாக பல்வேறு மக்கள் வந்து தமிழ் மொழியோட அருமைகளை தெரிந்து கொண்டு இன்று உலக அளவில் போற்றும் ஒரு மொழியாக இருப்பதற்கு இந்த டெக்னாலஜி மற்றும் இண்டர்நெட் பெரும் பங்கை வகித்திருக்கிறது